ஹலோ ஆ சக்தி டிராவல்ஸுங்களா இல்லை கார் ஒன்று புக் பண்ணியிருந்தேன் ஒரு சின்ன டீடெல் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்கலாங்களா இல்லை நான் இந்த மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கனா சபரி மலை கோவிலுக்கு போகிறதுக்கு ஒசரம் ட்ராவெல்ஸ் புக் பண்ணோம் எனக்கு மைலேஜூ சேஃபாக போய்ட்டு வர்றதுக்கு என்னது மற்ற டீடெல் என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிசன்ஸ் எனக்கு அந்த டீடெயில்ஸ் கொஞ்சம் சொன்னிங்கனா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் போய்ட்டு வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவீங்க என்னென்ன ஊருக்கு போக முடியும் இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் பெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டு போகிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருக்கிங்க அந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்

எந்தெந்த கோவிலுக்கு கூப்பிட்டு போவீங்க

ஓகே இப்போ ஓகே ஓகே அது உங்களுக்கு நாங்கள் பே பண்ணிடுறோம் பிரச்சனை இல்லை அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்றோம் போய்ட்டு வர்றதுக்கு பார்த்திங்கனா மீதி பேமெண்ட்டு எவ்வளோ ஆகும் என்னனு சொல்லிட்டு அதை அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியுங்களா இல்லை போய்ட்டு வந்தக்காட்டி தான் சொல்லுவீங்களா கிலோமீட்டரு கால்குலேஷன் ஓகே அப்போ அதேமாதிரி பார்த்திங்கனா இப்போ நமக்கு சப்போஸ் இல்லை நம்ம ஒரு முக்கியமான கோவிலுக்கு போகிறோம் அதே மாரி இருந்துச்னா பக்கத்தில் இன்னும் ஒரு ரெண்டு கோயில் பாக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு ஏதாவது நீங்கள் நம்ம அர்ஜெண்ட்டாக போகிற மாதிரி இருக்கு ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் அவங்க திடீர்னு பிளான் பண்றோம்னா உங்களால் வர முடியுங்களா ம் ம் இப்போ இப்போ உங்க கூட வர்றோம் அப்படினா நீங்கள் கூப்பிட்டு போய்ட்டு வர்றதுக்கு சேஃப் ஜோனில் போய்ட்டு வருவோங்களா அங்கே பிரச்சனை ஏதும் வராது இல்லைங்களா இப்போ டைமிங் நீங்கள் எத்தனை நாளில் கூப்பிட்டு போய்ட்டு எத்தன நாளில் வர்ற மாதிரி இருக்கும் அந்த கோவிலுக்கு மூணு நாள் ரெண்டு நாள்னா அந்த ரெண்டு நாளுக்குள்ளே போய்ட்டு வந்துட முடியுங்களா இல்லை சம்திங் ஏதும் லேட் ஆகுங்களா ம் சரி ஓகே ஆ அதேமாதிரி பார்த்திங்கனா இப்போ ஃபுட்டுக்கு மற்ற இதெல்லாம் பார்த்திங்கனா நான்வெஜ் இல்லாமல் என்னனா கோவிலுக்கு போகிறதுனால ஒன்லி வெஜ் தான் நாங்கள் எதிர்ப்பார்ப்போம் அது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்குங்களா இல்லை வண்டியில் ஓகே ஏன்னா அது எங்களுக்கு கரெக்டாக சொன்னிங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபுட் அரேஞ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா நீங்கள் ஓகேனு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஹோட்டல்லேயே கரெக்டாக வெஜ் ஹோட்டல் பார்த்து உங்களை அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு காரை வண்டியை ஏற்ற மாதிரி உங்களை நாங்கள் ஹோட்டலில் பார்க் பண்ண செல்வோம் சரி ஓகேங்க நாங்கள் அப்போ நேரில் வர்றோம் ஈவினிங் உங்களுக்கு வந்துவிட்டு என்னனு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் நேரில் நாங்கள் ஆஃபீஸுக்கு வர்றோம் ஓகே தேங்க்யூ